இன்ஷாட் ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்ல வந்து நான் வீடியோ இமேஜி எல்லாமே வந்து ஃபோட்டோ படங்களெலாம் வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வீஎன்னு ஒரு ஆப் அதுவந்து வீடியோ குவாலிட்டி பிளஸ் அதை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணுற வீடியோ எடிட்டர் பண்ணு பண்ணுறதுக்கு அந்த வீஎன் ஆப் வந்துட்டு அது அடாப் ஸ்கேன்னு வந்து ஒரு ஃபைலு ஒரு பேப்பரு ஒரு பிடிஎஃப்பாக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பாக ஆக்கி அதுக்கு நம்ம டாக்குமெண்டாக பண்ணலாம் பி அடாப் ஸ்கேனில் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்னால் ஃபார் சோ சோசியல் மீடியா சமூகம் எப்படி இருக்குதுனு சொல்லிட்டு அதை நாங்கள் ம எல்லாமே கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் வந்து நம்மள நம்ம இருக்கிற நான் நம்ம சேவ் பண்ணியிருக்க கான்டெக்ட் கூட நம்ம வந்து டெய்லிக்கும் மெசேஜ் பண்ணிக்கலாம் கால் பேசிக்கலாம் அப்புறம் வந்து பிரிண்டரஸ்ட்டு பிரிண்டரஸ்னா ஃபார் ஏ ஃபோட்டோ எடிட் பிளஸ்ஸு தீம் கிரியேட்டர் தீம் கிரியேட்டர் அப்புறம் வந்து